தம்பி வண்டி ஏன்ப்பா நின்னுடுச்சு பாலங்கட்டுமான வேலை நடக்குதா இப்போ சுற்றி போனால் எவ்வளவு நேரமாப்பா ஆகும் ஒருமணி நேரத்துக்கு மேலே ஆகுமா அப்புறம் சார்ஜ் அதிகம் கொடுக்க முடியாது எங்கையில் காசு கம்மியாக தான் இருக்குது சாமி கொஞ்சம் கொறச்சுக்குவேன் ஒருமணி நேரத்துக்கு அப்போ சரி வீட்டுக்கு வா பார்க்கலாம் ஒருமணி நேரத்துக்கு மேலே ஆகணுன்னா அப்புறம் வீட்டுக்கு போய் தான் நான் எடுத்து தரணும் கையில் காசும் கம்மியாக தான் இருக்குது வீட்டுக்கு போயிங்கூட யாராவது ஒருத்தங்கிட்டே கடன் வாங்கிதான் குடுக்கணும் நான் எங்கையில் காசுமில்லைப்பா நடந்து போகவும் முடியாது சரி வா ஏதோ ஒன்று பண்ணித் தர்றேன் வா ம்